எனக்கு சமைக்கிறதுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சமைக்கம்மோது எங்கள் அம்மா என் தங்கச்சி எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என் பசங்களுக்கு என்ன பிடிக்குமோனு கேட்டு கேட்டு ஒன்று ஒன்று செய்து கொடுப்பேன் அவங்களுக்கு பிரியாணி அதுவும் இறால் பிரியாணினால் நல்லா விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க அவங்குளுக்கு அடிக்கடி அதுதான் நான் செய்து கொடுப்பேன் நான் தோசை ஊற்றுனன்னா எங்கள் வீட்டு காரவங்க வந்து தோசை ஊற்றி கொடுப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நான் சட்னி அரைப்பேன் என் பிள்ளைங்க வெங்காயம் உரித்து தருவானுங்க அப்புறோம் அவங்களுக்கு நான் வைக்கிற தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் சாம்பார் வச்சாலும் பிடிக்கும் நான் சமைக்கும் போது எங்கள் சித்தி எங்கள் பாப்பா எல்லாரும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்கூல் போகும் போதுலாம் ஒரு நாளைக்கி ஒரு டிஸ்ஸுனு செஞ்சு கொடுப்பேன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எனக்கு சமைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில அப்பறம் பசங்களுக்கு சமைச்சி கொடுக்காம வேற என்ன செய்ய போகிறோம் அதனால அவங்க என்னா சாப்பிடுவாங்கனு கேட்டு கேட்டு செஞ்சி கொடுப்பேன் ஸ்கூல் போய்ட்டு வரும் போது ஒரு ஸ்னாக்ஸ் என்ன வேணுமோ அதை செஞ்சு காலையிலே கேட்டு வச்சிப்பேன் சாய்ந்தரம் என்ன வேணும்னு அதை செஞ்சு கொடுப்பேன் நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமான்னு சொல்லுவாங்க அப்புறோம் நான் செய்கிற கறிகுழம்பு எங்கள் வீட்டில என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவான் அப்பறம் நல்லா சாப்பிடுவான் சிக்கன் பி சிக்கன் பிரியாணியும் போடுவோம் அதையும் சாப்பிடுவானுங்க